கோவிட் லாக்டவுன் காலத்தில் குழந்தைங்கள் படிக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் நல்லா ஹெல்ஃப்பாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஃபோன் இல்லைன்னா பிள்ளைங்க படிக்க முடிஞ்சிருக்காது அந்த ரெண்டு வருஷம் ங்கிறது கோவிட் காலத்தில் லாக்டவுன்ல வீட்டில இருந்துட்டு பிள்ளைங்க படிக்கவே முடியாது படிப்பை சுத்தமாக மறந்துடுவாங்க எந்த இதுவும் சின்னப்பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்கு ஃபோன் இருந்தனால் அவங்க வந்து ஸ்கூல்ல பாடம் நடத்தினனால அது வீட்டிலேருந்து நமக்கு சொல்லிக்கொடுக்க முடிஞ்சிச்சு இல்லைன்னா பாடம் ப படிக்காத அளவுக்கு பிள்ளைங்க கெட்டுப் போயிருந்துருப்பாங்கள் இப்போது பிள்ளைங்க ஃபோன் இருந்தனால் பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் மூலம் நல்ல ஹெல்ஃபாக படி படிக்கிறதுக்கு இப்போ டென்த்து ட்வெல்த் படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்ஃபாக இருந்துச்சு சின்னப்பிள்ளைங்களுக்கு அந்த படிப்பு விட்டுப் போகாத அளவுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நல்ல அதனாலேயே ஹோம் ஒர்க்கு கொடுத்தாங்க ஃபோன்லயே அதை பார்த்து நோட்ல எழுதுனாங்க ஹோம் ஒர்க்கு எழுதுனாங்க அடுத்து வந்து கொஸ்டின் ஆன்ஸர் அதில் எக்ஸாம் வச்சாங்க அது எழுதிட்டு பிள்ளைங்க அதுலெல்லாம் படிச்சு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அதனாலயே வந்து இப்போ நாலாவது அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் ஆறாவதுக்கு போகிற போகும் அந்த பாடங்கள் எல்லாம் எடையில லாக்டவுன் காலத்தில் படிச்சனால அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் ஃபுல்லா இருந்துச்சு அதே சமயம் ஃபோனே நோண்டிட்டு பிள்ளைங்க ரெகுலராக ஃபோன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால் பிள்ளைங்களுக்கு தலைவலி கண் பார்வைங்கள் மங்குனது அந்த பல பிரச்சனைகலாம் இருந்துச்சு தவறான ஆட் எல்லாம் விளம்பரங்கள் தவறான விளம்பரங்களெல்லாம் வே ரொம்ப அதை பார்த்து பிள்ளைங் நிறைய பிள்ளைங்க வந்து தவறான வலிக்கு போகிறத்துக்குள்ள சான்ஸ்ஸும் இருந்துச்சு அந்த தவறான விளம்பரங்களெல்லாம் வராமால் இருந்திருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நிறைய பிள்ளைங்க அந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு சூசைட் அட்டம்ட் எல்லாம் பண்ண இதுவும் உண்டு இந்த கொரோனா காலத்தில் நிறைய பிள்ளைங்க வந்து படிக்கிறேன் அப்படின்றதுக்காக மொபைல் ஃபோனை எடுத்து ஏதோ பண்ணிட்டு அதில் வர மோசமான சில விஷியங்களை பார்த்து கெட்டுப்போன பிள்ளைங்களும் உண்டு பெரிய பிள்ளைங்க நிறைய ஆனால் இடறி விழுந்துட்ச்சி அந்த தப்பான இதில் ஆனால் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு அதனால் கண் பார்வை மங்குனது உண்டு தலைவலி அடிக்கடி தலைவலி வ வர்றதுக்கும் அது காரணமாக இருந்திருக்கு அதில் வந்து விளம்பரங்கள் வந்து தப்பான அந்த விளம்பரங்கள் வராமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணதனால படிக்கிற பிள்ளைங்க படிக்கவும் செஞ்சாங்கள் தவறான பாதைக்கு சென்றது அந்த பலக்கமும் இருந்து எல்லாம் இதாயிடுச்சு நல்லதும் இருந்துச்சு கெட்டதும் இருந்துச்சு